இப்போ இருக்கிற சுற்றுசூழல் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சினைகள் இருக்குங்க ம் ம் ம் ம் போன பின் அதாவது முந்தைய காலத்தில் வந்து அவ்வளோவா எதுவும் தெரியல ஆனால் இப்போது வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால காடுகளில் சரி மலைகள் குன்றுகள் கடல் வயல்களில் ம போன் எல்லா எல்லா வகையிலேயுமே எல்லாமே மாறிருக்குங்க இப்போ காடுகளுன்னா விலங்குகள் மட்டுந்தான் இருக்கணும் மலைகளுன்னா செடி கொடி அந்த மாதிரி தான் இருக்கணும் குன்றுகளுன்னா எதுவும் சத் இது குப்பைகள் போடாமல் இருக்கணும் கடல் வயல்களுன்னா அதில் கடலில் வந்து மீன் தான் வாழணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை கடலில் பிளாஸ்டிக் பொருள் போட்டுறாங்க காடுகளில் வந்து பிளாஸ்டிக் பொருள் எறிஞ்சுட்றாங்க மலைகள் அப்படின்னா மலைகளில் வந்து நிறைய நெருப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்க கடல் கடலுன்னா கடலில் மீன்கள் இருக்கிற இடம் மீன் வாழ்கிற இடம் அதில் பிளாஸ்டிக் பொருள் பாட்டில் அந்த மாதிரி எல்லாம் போட்டுறாங்க வயல்கள்னா பச் பசுமையாக இருக்கும் வயல்கள் விவசாயம் பண்ணுறது ம விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து வயல்கள் வந்து செழிப்பாக இருக்கணுங்கள் மண் போன்ற வகை எல்லாம் இப்போது வந்து எல்லாம் மாறிடுச்சிங்க முன்ன மாதிரி மணல் இல்லை இப்போ வீடு கட்டுறத்துக்கு எல்லாமே சிமெண்ட்டு எம் சாண்ட்டு அந்த மாதிரி எல்லாம் ம மாறி இருக்குது ஏன்னால் போன அந்த அந்த காலத்துலெலாம் மணலில் வீடு கட்டுவாங்க செம்மண்ணில் வீடு கட்டுவாங்கள் ஆனால் இப்போது எல்லாம் சிமெண்ட்டு எம் சாண்ட்டு அந்த மாதிரி வந்துருச்சு நான் அந்த கோடை மழையின் குளிர்காலம் என்று பார்த்திங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறைய குளிர் அதிகமாக இருக்குது மழையும் அதிகமாக இருக்குது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தாங்க இருக்குது